இந்த போட்டிகளை ஏற்பாடு செய்யும் அரசியல் குழுக்கள் அல்லது அமைப்புகள் ஏதேனும் உள்ளதானு கேட்டுருக்கிங்க கண்டிப்பாக இருக்குதுங்க நிறையவே இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கனா விளையாட்டு துறைக்குங்கிறதுக்காகவே தனியாக வந்து பார்த்திங்கனா ஒரு வந்து ஒரு அமைச்சரையே நியமிச்சிருக்காங்க அந்த அமைச்சர் வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு விளையாட்டுகளை ஏற்பாடு செய்து விளையாட்டு போட்டிகளை ஏற்பாடு செய்து அதற்கான உதவிகளையும் செய்து கொண்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனா ஒவ்வொரு ஊர்லையும் பார்த்திங்கனா சின்ன சின்ன குழுக்கள் இருக்கும் எங்கள் இதில் வந்து பார்த்திங்கனா ஜோதி ப்ரதர்ஸ் கபடி குழு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கபடி குழு இருக்கு அந்த கபடி குழு மூலிமா வீரர்கள் அதாவது கபடி வீரர்கள் வந்து பார்த்திங்கனா முதல்ல ஒவ்வொரு ஊருக்கு போய் விளையாண்ட்ருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஒவ்வொரு மாநிலத்திற்காக விளையாண்ட்ருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ந நம்ம நாட்டுக்காக விளையாண்ட்ருப்பாங்க இது மாதிரி சொல்லிக்கிட்டு போகலாம் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் எனது பக்கத்துக்கு வீட்டு உறவினர் அவர் அவர் பெயரு வந்து பார்த்திங்கனா திவாகரன் முதலில் வந்து பார்த்திங்கனா ஊரளவில் வந்து பார்த்திங்கனா ஜோதி ப்ரதர்ஸ் கபடி குழு அப்படிங்கிற ஒரு பொ குழுவுல ஜா சேர்ந்து அவர் வந்து விளையாட்டை விளையாட தொடங்கினாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா தனது ம முயற்சியால் அந்த விளையாட்டை வைத்து காவல்துறையில் பணியில் சேர்ந்து அதன் பிறகு தமிழ்நாடு அணிக்கான தமிழ் தலைவாஸ் என்ற அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு ஒரு வருடம் விளையாண்டார் இப்பொழுது கபடி களத்தில் தான் இருக்கிறார் இ இது மட்டும் இன்று கபடி மட்டும் இன்று இன்றும் நிறைய நிறைய துறைகளில் விளையாட்டு துறைகளில் குழுக்கள் இருக்கிறது எடுத்துக்காட்டாக கிரிக்கெட் அப்டிங்கிற ஒரு போட்டி அதாவது மட்டைப்பந்து போட்டிகளில் வந்து பார்த்திங்கனா நிறைய குழுக்கள் தமிழ்நாட்ல இருக்குது அந்த குழுக்கள் மூலிமா கபடிக்கு எப்படி பின்பற்றுனாங்களோ அதே மாதிரி ஊருக்கு விளையாண்டு அதுக்கப்பறம் மாநிலத்திற்கு மாவட்டங்களுக்கு விளையாண்டு மாநிலங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நாட்டுக்காக விளையாண்ட்ருப்பாங்க இந்த அமைப்புகள் வந்து பார்த்திங்கனா மாணவர்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் இளைஞர்கள்கிட்ட இருக்க திறமையும் வெளிப்படுத்துகிறாங்க அப்படி வெளிப்படுத்துறனால் நம்மகிட்ட நம்ம நாட்டோடய பெருமையும் நமக்கு நிறையா சேருதுங்க அவ்ளோதாங்க நன்றிங்க